உண்மை சம்பவங்களை அடிப்படையாகக்கொண்ட கதைகள்னு புத்தகங்கள்னு பார்க்கும்போது நிச்சயம் சொல்வது வந்து ஒரு தனி மனிதர்னுடைய வரலாற்று புத்தகம் இப்போது காந்தி பற்றினா சத்திய சோதனை அப்துல்கலாம் அவர்களை பற்றி அக்னிச்சிறகு புத்தகம் இந்த மாதிரி வந்து அவங்களோடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை நமக்கு எடுத்துக்கூறுவதாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள்னுடைய புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கும் காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகத்ததில் அவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க நிறைய விஷியங்கள் சுவாரசியமாக இருக்கும் அதில் அதில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் து சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்திருக்கும்போது ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறக்காக சென்னைக்கு வந்திருப்பாப்டி அப்போது பாரதி பாரதியும் காந்தியும் முதல் முதல் சந்திச்சுக்கிட்ட ஒரு நிகழ்வு அது அப்போது காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியோடய வீட்டில் தங்கியிருப்பாரு ராஜாஜி வீட்டில் பல பாதுகாப்பு ஒரு நாலஞ்சு பேர்னுடைய பாதுகாப்பில் காந்தி அவர்கள் உட்கான்ட்டுருக்கும்போது அப்போ உள்ளெ யார் வருவாங்கன்னால் பாரதி அவர்கள் நெடு நெடுன்னு அந்த வீட்டுக்குள்ளெ நுழஞ்சிருவாரு யாரையும் கேட்காம யாரோடய அனுமதியும் வாங்காமல் நேராக போய் காந்திக்கிட்ட போய் கிட்ட உட்கார்றாரு கிட்டே உக்கார்ந்து இந்த மாதிரி நான் இன்றைக்கி சாயந்தரம் மெரினா கடற்கரையில் ஒரு கூட்டம் நடத்தலான்ட்டிருக்கேன் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வர்றிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரைப் பற்றியும் யோசிக்காமல் இவர்பாட்டில் பேசுவார் காந்தி இருந்துகிட்டு இன்றைக்கா இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு நீங்கள் வேணால் கூட்டத்தை மாற்றி வெச்சுக்கங்க அப்படிங்குவாரு உடனே சடார்னு பாரதி அந்த இடத்த விட்டு எந்திருச்சு பாரதிக்கு சின்ன வயது இல்லையா அப்போது ஏன்னால் அவர் இறக்கும்போதே முப்பத்தொன்போது வயது தான் அப்போது அவரோடைய வயதுக்கு அப்போது கம்மி தான் முற்பத்தி அஞ்சு முற்பத்தி நாலு அந்த மாதிரி இருக்கும் அப்போது எந்திரிச்சி இல்லை பரவாயில்ல வேண்டாம் நான் வந்து நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர முடியாதா பரவாயில்ல நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிருவாப்புடி அதுக்கப்புறம் தான் இது யார் இந்த பையன் யார் என்னென்று சொல்லிவிட்டு காந்தி விசாரிக்கிறதாகவும் அப்போது இந்த பையனுடைய பேர் பாரதி அப்படிங்கிறதே இவர் வந்து நிறையா இந்த மாதிரி இதழ்கள் நடத்துகிறாரு ப புத்தகங்கள் நிறையா எழுதுகிறாரு விடுதலை வேட்கையோடு நிறையா மக்களை சந்திச்சு பேசிகிட்ருக்காரு அதுபோல் தான் இன்றைக்கு கூட்டம் நடத்துறக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு போலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க நல்ல விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க இது தான் பாரதியும் காந்தியும் முதல் முதல் சந்திச்சுக்கிட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வே ரொம்ப சுவா சுவாரசியமாக இருந்தது அப்போது இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் இது எழுதப்படாமல் போயிருந்தால் காந்தியினுடைய புத்தகத்தில் எழுதப்படாமல் போயிருந்தால் இன்றைக்கு யாருக்கும் அது தெரியாமல் போயிருந்திருக்கும் அவரோடைய சுயரிதையில் இதெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு தான் இன்றைக்கி பலருக்கும் அந்த விஷயம் தெரிய வருதுல்லையா